நான் வந்து யூஜி முடித்திருக்கேன் என்னோட டிகிரி வந்து பிசிஏ பிசிஏன்னால் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேடட் டாப்பிக்ஸ் நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு செமெஸ்டரில் வந்து சி பற்றி படித்தேன் செகண்ட் செமெஸ்டர் ஜாவா தேர்ட் செமெஸ்டரில் பைதான் ஃபோர்த் செமெஸ்டர் டிபிஏ டிபிஎம்எஸ் ஃபிஃப்த் செமெஸ்டரில் டாட் நெட்டு சிஸ்த் செமெஸ்டரில் வந்து பிஹச்பி படித்தேன் இப்போ யூஜி முடித்துட்டேன் நெஸ்ட்டு பிஜிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்